நீச்சல் வந்து நீண்ட நேரம் செய்கிறது வந்து ஒரு உடல்பயிற்சியாக இருக்குது நீச்சல் எல்லாருத்துக்குமே தெரியாது தெரிஞ்சவங்க நீச்சல் பண்ணுறது வந்து உடற்பயிற்சி தான் உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டானத்தான் நீச்சல் பயிற்சி நீச்சல் பயிற்சி வந்து தெரியாமல் யாரும் இது பண்ண முடியாது யோகா பண்ணுறத விட நீச்சல் பயிற்சி ரொம்ப நல்லது ஆனால் நீச்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது ஏன்னா சாப்பிட்டு நம்ம நீச்சம் பண்ணுறோமுன்னாக்கா அது வந்து எந்த ஒரு இதுவும் கிடைக்காது தனியாக நீச்சல் அடித்தோம் அப்படினாக்கா உடம்புக்கு தான் ஆரோக்கியம் உடம்புல உள்ள அத்தனை தசைக்கும் அத்தனை எலும்புகளுக்கும் அது வந்து ரொம்ப உகந்தது அதனால் வேண்டி நீச்சல் அடிக்கிறது வந்து ஊட்டச்சத்துக்கு ஊட்டச்சத்துலாம் தேவையே கிடையாது நீச்சலும் நல்லபடியாக சாப்பாடு செய் சாப்பிட்டோமுன்னாக்கா உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் முன்னெச்சரிக்கையாக எதையுமே நம்ம இது ப பண்ணக்கூடாது சாப்பாடு வந்து முன்னெச்சரிக்கையாக சாப்பிடக்கூடாது நீச்சல் ஒரு மணி நேரம் நம்ம பண்ணுனோமுன்னாக்க உடம்புக்கு தான் ஆரோக்கியம் டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தோம்னா உடம்பினுடைய சூடு தணியும் எவ்வளோவு தான் வெயிலில் இருந்தோம்னாக்கா ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் குளித்தோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு தான் ரொம்ப ஆரோக்கியம் நீச்சல் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு யோகா விட நல்லது தான் அது நீச்சல் எல்லாத்துக்கும் தெரியணும் முன்னோர் காலத்தில் வந்து நீச்சல் எல்லாமே தெரியாமல் யாரும் இருக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து நீச்சல் வந்து யாரும் அதிகம் கற்றுக்கறது கிடையாது கிராமத்தில் உள்ளவங்க மட்டுந்தான் அந்த நீச்சலுனுடைய இது தெரியும் என்ன ஐதீகங்கிறது தெரியும் அதை வந்து டவுன் பக்கம் இருக்கறவங்களுக்கு நீச்சலை பற்றி தெரியாது டவுனில் இருக்கறவங்க வந்து யோகா யோகா பண்ணணும் இல்லைன்னா வாக்கிங் நடக்கணும் இது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது நீச்சல் தெரிஞ்சவங்க நூற்றுக்கு அறுபது பேர் தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க இந்த நூற்றுக்கு அறுபது பேரும் வந்து கிராமத்துலேருந்து டவுனுக்கு போனவங்கதா தான் இருக்கும் டவுன்லேருந்து யாரும் கிராமத்துக்கு வந்தவங்க கொஞ்சம் கூட நீச்சலுக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னாக்க யோகா பண்ணணும் கொழந்தைகளா இருக்குது இன்றைக்கி ஒரு பீரியடு யோகாவே வச்சிருக்கறாங்க அந்த யோகா செய்கிறதுனால என்ன அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியந்தான் உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக வேண்டி தான் நீச்சலோ யோகாவோ செய்யணும் நீச்சல் யோகா வந்து ரொம்ப உகந்தது தான் யோகா வந்து ரொம்ப அதுவும் இப்போ இப்போ வந்து இது டவுனில் உள்ளவங்களுக்கு யோகா கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து நீச்சல் இது தான் வித்தியாசம் வேறு எதுவுமே வித்தியாசம் கிடையாது எப்படி யோகா வந்து ஒரு மணி நேரம் செய்கிறமோ அது ஒரு மணி நேரம் உங்கள் வந்து நீச்சல் அடிச்சாங்கன்னாக்க தண்ணியில் இருக்கிறது அவ்வளவும் நமக்கு குளிர்ச்சி தான் எவ்வளோ இப்போ இந்த வெயில்லலாம் போய் இப்போ தண்ணியில் குளிச்சம்னாக்க ஒரு மணி நேரம் குளிக்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக தான் இருக்கும் உடம்புக்கும் நல்லது தலைக்கும் நல்லது கண்ணுக்கு மொதல் கொண்டு நல்லது கண்ணில் நம்ம அந்த நீச்சல் அடிக்கும் போது பாத்தோம்னாக்கா து கண்ணை நல்லா திறந்து பாத்தோம்னாக்கா கண்ணில் எந்த ஒரு அழுக்கும் இருக்காது அழுக்கு பூரா உங்களுக்கு வெளியே வந்துடும் எந்த ஒரு இதில் அதனால் நீச்சல் பயிற்சி வந்து ரொம்ப நல்லது அது உடல் ஆரோக்கியத்துக்குண்டான ஒரு ஆரோக்கியத்துக்குண்டான ஒரு இது இது இசை தப் உடற்பயிற்சி மாதிரி அது